பேக் பண்ணிடீங்களா பேக் பண்ணிட்டுங்மா ஆ மூவாயிரத்து ஐந்நூறுரூவா ஆகுதுங்க ம் வந்து பருப்பு இந்த அரிசி இதெல்லாம் விலை ரேட்டு ஏறிடுச்சு ஆ நாம்மளாக இது பண்ணலாம் நாங்கள் மீறி அங்கே வாங்குற இதுலையும் அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு எதோ ஐம்பது வச்சு இது பண்ணுன்னா தானே எங்களுக்கும் கட்டுப்படி ஆகும் ம் ஆயிரத்து எழுநூறுரூவா ஆகுதுங்க மேம் அரிசி பருப்பு எல்லாம் ஒரு கிலோ இரநூறுவா வருதுங்க மேம் ம் நம்பறதும் நம் மிளகாலாம் பார்த்திங்கனா முந்நூறுரூவா பக்கமாக வருது ஒரு மிளகா வந்து முந்நூறுரூவா வருது இன்னொன்று வந்து இரநூத்தி எண்பது ரூவா வருது உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்குறோம் ம் ம் நீங்கள் வாங்குறதுனால தான் நாங்கள் வந்து ஒரு பத் ம் நீங்கள் வாங்குறதுனால தான் இங்கேயே வாங்குறதுனால தான் இன்னும் நீங்கள் இங்கேயே வாங்குறதுனால தான் நாங்கள் ஒரு பத்து ரூவா கம்மி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆ ம் ஆயர்ரூபா அரிசி பார்த்திங்கனா தான் இப்போலாம் ரேட்டு எவ்வளோ ஒரு மூட்டைக்கே இப்போ இரநூறுவா ஏறிடுச்சு ம் நாங்கள் என்னாப் பண்ண முடியும் அதனால தான் க அமௌண்டு இப்போ அதிகமாகயிருக்கும் இப்போ நாங்கள் நார்மலாக தொ இங்கே பார்த்திங்கனா ரெண்டாயிரத்து ஐந்நூறுவாக்கு வாங்கிருக்கிங்க இப்போலாம் கூடுதலாக எல்லாம் ரேட்டு ஏறவும் இப்போ மூவாயிரத்து ஐந்நூறுரூவா வந்துடுச்சு பில் போட்டு பார்த்தா

நம்பளுக்கு கட்டுப்படி ஆனாதானே கொடுக்க முடியும் நம்ம என்ன பண்ணுறது தெரிஞ்சவிங்கறதுனால தான் இதுவே கம்மி பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஆமாம்ங்க புளியெல்லாம் நூற்றி இருபது நூற்றி முப்பது இந்த மாதிரி போதுங்க ம் ஆ சரிங்க ம் சரிங்க நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் அப்படியே அனுப்பிச்சுவிட்டுறோங்க

ஆ சரி போட்டு விட்டுறோங்க

ஆ நல்லாருக்குறங்க நீங்கள் சொன்ன அமௌண்டை அனுப்பிச்சுவிட்டுருங்க ஆ சரிங்க ஆமாம் ஆமாம் என்ன பண்ணுறது அப்புறம் இங்கேயே அங்கே அங்கேயே எல்லாம் ரேட்டு ஏறிடுச்சு ஆமாம் அதனால தான் கொஞ்சம் ஆமாம் ஆ ஆமாம் அது தான் கொஞ்சம் ம் ம் ஆ அதுனால தான் இப்பெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஏறிடுச்சுங்க ம் அடுத்த முற் ஆ அடுத்த முறை பார்த்துக்கலாம் முன்னே பின்னே பண்ணிக்கொடுக்குறேன் ஆ சரிங்க கொடுத்துட்டுறேங்க ஆ சரி சரிங்க வேறு நீங்கள் எப்போயும் வாங்குறது போட்டுவிட்டாச்சிங்க உங்களுக்கு எதாவது வேணுனா மீ மீண்டும் சொல்லி அனுப்பிச்சுவிடுங்க ஆ என்னான்ன பொருள்ன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இது பண்ணி போட்டுவிட்டுட்றோங்க அதான் அமௌண்ட்டு இப்போ இது பண்ணிவிட்டுருங்க நாங்கள் என்னென்ன பொருள் நீங்கள் எழுதி அனுப்பிச்சுவிட்டுருங்க நாங்கள் அதுக்கு தகுந்தா மாதிரி அனுப்பிச்சுவிட்டுறோம் ஆ சரி ஆ அனுப்பிச்சுட்டுறோம் ஆ சரிங்க